ஹலோ ஸ்விகி சார் நாங்கள் இப்போது ஆட்ரு ஃபுட் பண்ணியிருந்தோம் வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க பார்சல் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட வாடை வருது ஃபுட்டும் வந்து நல்லா இல்லை சார் கொஞ்சம் தீஞ்சு போன மாதிரி இருக்குது எ நாங்கள் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம் நல்ல பொருளாக அனுப்ப கூடாதா எங்களுக்கு இதை கொஞ்சம் மாற்றி கொடுங்க இல்லைன்னா நான் எனக்கு காசு ரிட்டன் பண்ணிடுங்கள் எனக்கு இது வேண்டாம் சார் எங்கள் வீட்டில குலந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க உடம்புக்கு எதாவது ஆயிடுச்சுன்னால் நாங்கள் என்ன பண்ணமுடியும் எங்களுக்கு ஒன்று நல்ல உணவாக திருப்பி பேக் பண்ணி அனுப்புங்கள் இதை வந்து எடுத்துட்டு போயிடுங்கள் இல்லையா என்னோடய காசை ரீஃபண்ட் பண்ணிடுங்கள் சார் எனக்கு இந்த ஃபுட்டு வேண்டாம் இல்லை சார் அதெல்லாம் முடியாது சார் எங்கள் என கெட்டு போன உணவு ஓகே நான் ஃபோட்டோ எடுத்து கூட நான் அனுப்புகிறேன் நான் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் முடிவு பண்ணி எனக்கு சொல்லுங்கள் பட் ஆனால் எனக்கு இந்த ஃபுட்டு வேண்டாம் எனக்கு நீங்கள் இதை வந்து எடுத்துட்டு போயிடுங்கள் வேற ஃபுட்டு ரீப்ளேஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அதுக்குரிய காசை வந்து எனக்கு கொடுத்துருங்க